நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டேபிள் வாங்கலாம்னு பிளான் பண்ணி இருந்தோம் பழைய டேபிள் இருந்தது ஆனால் அது கொஞ்சம் பழசானதுனால கொஞ்சம் வுட்டெலாம் உளுத்து போயிவிட்டு சரி இல்லாமல் போயிடுச்சு அப்போ நாங்கள் புதுசாக பொண்ணுக்கு வேறு வாங்கி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நிறையா கடைகளில் விசாரித்தோம் ஆன்லைனில் பார்த்தோம் எல்லாமே பண்ணி பார்த்தோம் எதுவும் எங்களுக்கு சாடிஸ்ஃபை ஆகலை இந்த மாதிரி சாடிஸ்ஃபை ஆகாததுனால் ஓம் சக்தி எலக்ட்ரானிக்ஸ் வந்தோம் அவங்க கிட்டே டைனிங் டேபிள் இருக்கான்னு கேட்டோம் அவங்களும் நல்ல டேபிளை காமித்தாங்க நல்லா பிடிச்ச மாதிரி இருந்தது ஃபோல்டிங் சேர்ஸ் டேபிளு ஃபோல்டிங் ஆகிற மாதிரி எல்லாம் இருந்தது நம்ம தேவைப்படும்போது நம்ம விரிச்சு வச்சு நம்ம நாலு அஞ்சு பேர் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போர்ட்டபுளாக நம்ம யூஸ் பண்ணிணாலும் நம்ம கொஞ்சம் பேருக்கு நாலு பேருக்கு வேண்ணால் அந்த மாதிரி போர்ட்டபிள் பண்ணிக்கிற மாதிரி நல்லா நியூ மாடலாக நல்ல டேபிள் இருந்தது நாங்களும் அது விலை ஒரு ஃபாட்டி செவென் தௌசண்ட் சொன்னாங்க அவங்க கடைகாரர்கிட்ட நாங்கள் பேசி பேசி ஒரு த்ரீ தௌசண்ட் குறைச்சி கொடுத்தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு உபயோகப்படுத்துகிறோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு